இங்கே கல்வினு பார்த்தா வந்து நிறையா இருக்குதுன்னு பார்த்தோன்னா சிவகங்கையில் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து காரைக்குடி வந்து காரைக்குடியில் வந்து அழகப்பா யுனிவர்சிட்டினு ஒரு பெரிய யுனிவர்சிட்டி இருக்குது அங்கே வந்து நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நிறையா காலேஜஸ் நிறையா யுனிவர்சிட்டிஸ்யெலாம் இருக்குது இங்கே வந்து நல்ல என்ன சொல்வது ஒரு நல்ல எஜுகேஷனெலாம் வந்து வழங்கிறாங்க கொடுக்குறாங்க நல்ல ஜாப் இருக்குது நல்ல ஜாப்ஸும் கிடைக்கிது இது ரிலேட்டடாக நிறையா ஜாப்ஸும் கிடைக்கிது அதுவும் எங்ஸ்டர்ஸ்யெலாம் பார்த்தோன்னா இது வந்து அங்கே படிச்சுட்டு போனவெலாம் கண்டிப்பாக வந்து வேலை நிச்சயமாக கிடைக்குன்னு கூட சொல்லுவாங்க அதிலியும் பார்த்தோன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டோட இந்த முதல்வர் திட்டம் இது மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ஜில் அதுவும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக அவங்க கற்றுக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் கொடுக்குது அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க நல்லா திறமைய வளர்த்துக்குறாங்க நல்ல வந்து எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாேருக்குமே அப்படின்னு கூட சொல்கிறாங்க